இப்போ பாட்டு கற்றுக்க போகறவுங்களுக்கு நான் என்ன சொல்வேனா ஒரு நல்ல பாட்டில வந்து தேர்ச்சி அடைஞ்ச குருக்கிட்ட போய் கற்றுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து நாம்பளும் அவங்களை மாதிரி ஒரு சிறந்த பாடகனாக வர முடியும் அந்த மாதிரி பாட்டு கற்றுக்கறதுக்கு முதல்ல என்னான்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நமக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஏதோ தானோனு கற்றுக்காம அது மேல முழு கவனத்தை வச்சிக்கிட்டு பாட்டு கற்றுக்கறது நல்லது அந்த மாதிரி வந்து நம்மளுடைய தொண்டை வந்து தேவைல்லாத குளிர் பானங்களோ கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு வேஸ்ட் பண்ணிக்காம நல்லா சத்தான பொருளை சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம உடலை வச்சிக்கிறது ரொம்ப நல்லது